ஹலோ சார் சொல்லுங்கள் ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் என் பெயர் ரம்யா சார் நான் இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் சார் இருக்குது சார் வாங்கிக்கலாம் சார் உங்களுக்கு என்னென்ன வேணும் சார் எவ்வளோ வேணும் ஓகே சார் ஓகே ஓகே சார் இருக்குது சார் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆச்சியில் மிக்ஸெல்லாம் இருக்குது சார் ஓ எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் சார் பண்ணலாம் சார் ஆனால் டெலிவெரி சார்ஜ் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கற மாதிரி வரும் சார் ஆமாம் சார் எங்களுக்கு வந்து இங்கே பேக் பண்ணி அனுப்புறதுக்கு மட்டும் தான் சார் ஆள் அங்கே வந்து வர்ற ஆளுக்கு டெலிவெரி சார்ஜ் நீங்கள் தான் சார் கொடுக்கணும் நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கௌண்ட் கண்டிப்பாக பண்ணித் தருவோம் சார் ஓகே சார் வேறு ஏதாச்சு உங்களுக்கு வேணுமா சார் அனுப்பிவிட்ரலாம் சார் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பொருள் தேவையா சார் ஓகே சார் வேறு ஏதாச்சு பொருள் வேணுமா சார் இந்த மசாலா பேக்கெட்க்கு மட்டும் உங்களுக்கு அனுப்புனால் போதுமா சார் ஓகே சார் அனுச்சிவிட்ரலாம் சார் உங்களோடய அட்ரெஸ் மட்டும் நீங்கள் அனுச்சி வைங்க நாங்கள் டெலிவெரி அனுப்பிடுவோம் சார் நீங்கள் சார்ஜ் பே பண்ணிவிடுங்க ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் சார் சொல்லுங்கள் கண்டிப்பாக சார் எல்லாமே ஆச்சியோடய ப்ரோடக்ட் தான் சார் அனுப்புவோம் அப்படி உங்களுக்கு ஓகே சார் டெலிவெரியில் வந்து எந்த ப்ராபளமும் வராது சார் நீங்கள் கேட்கற ப்ராண்டு குவாலிட்டியாக தான் சார் வரும் உங்களுக்கு ஓகே சார் நீங்கள் அமௌண்ட் எப்படி பே பண்ணுவீங்க சார் ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார் தேங்க் யூ ஓகே சார்